எனக்கு எனக்கு பிடித்த உணவு வந்து சாதம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சாதம் தான் ஈஸியாக எனக்கு செய்யறதுக்கு சாதம்னால் சீக்கிரம் செஞ்சுருவேன் அதுக்கு மீன் குழம்பு வச்சிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வச்சா ச நல்லாயிருக்கும் அப்புறம் அடுத்தது வந்து பச்சரிசி சாதம் வடித்திட்டு அதுக்கு கோழிக்கறி குழம்பு இதுமாதிரிலாம் வச்சிங்கனாக்கா பச்சரிசி சாதத்துக்கு கோழிக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்றது தோணும் நம்பளுக்கு